ஹலோ சொல்லுங்கள் மேடம் ம் ஆமாம் மேடம் சொல்லுங்கள் மேடம் உங்களுக்கு என்ன உதவி தேவைப்படுது ஓகே மேடம் ஓகே மேடம் இப்போ வந்து ஒரு கிலோ சப்போட்டா வந்து நம்மளுக்கு வந்து எண்பதுருவாக்கி வருது மேடம் அதேபோக உங்களுக்கு ஒரு பழம் ஒரு ஒரு கிலோ ஆரேஞ்சு வந்து நூற்றி இருபதுருவா மேடம் இது வந்து இன்னைக்கு உள்ள ரேட்டு சில சமயங்களில் விலை வந்து சேஞ்ச் ஆக வந்து வாய்ப்பு இருக்கு மேடம் ஓகே மேடம் டெய்லியும் உங்களுக்கு பண்ணிடலாம் மேடம் உங்களோட எப்படி மேடம் டோர் டெலிவரி பண்ணணுமா இல்லை நீங்களே வந்து ஷாப்புக்கு வந்து விசிட் பண்ணி வாங்கிறிங்களா மேடம் ஓ ஓகே மேடம் இப்போ வந்து நாங்கள் டோர் டெலிவரி வந்து நம்மள்கிட்ட ஃபைவ் கிலோ மீட்டருக்கு ரேடியஸில் உள்ள இப்போ ஆட்களுக்கு வந்து நம்ம டோர் டெலிவரி பண்ணுறோம் மேடம் ஓகேவா மேடம்

இல்லை மேடம் நீங்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ் அப் பண்ணிருங்க நாங்கள் வந்து அதை நோட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு அட்ரெஸ் டெலிவரி பாய்கிட்ட வந்து அவங்கள்கிட்ட பழங்கள் வந்து கொடுத்தனுப்பிச்சிருவோம் மேடம் ஓகே மேடம் கொடுத்துட்லாம் மேடம் அதே சமயம் ஓகே மேடம் கொடுத்துட்லாம் மேடம் அதே அதே சமயத்தில் நீங்கள் டெலிவரிக்கு வந்து நாற்பதுருபா எக்ஸ்ட்ரா தர மாட்டோம் இருக்கும் மேடம் ஓகேவா மேடம் ஆ ஓகே மேடம் இப்போ வந்து நீங்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ் அப்பில் அட்ரெஸ் அனுப்பிச்சிடுங்க உங்களுக்கு வந்து நாங்கள் பழங்கள் வந்து நம்மள்கிட்ட எல்லா பழமுமே நல்லா நல்லாதான் இருக்கும் நாங்கள் வந்து உங்ளுக்கு டெய்லியும் அனுப்பிச்சுட்றோம் மேடம் ஓகே மேடம் நீங்கள் ஒன்றும் ப பயப்பட தேவையில்ல நம்மள்கிட்ட இருக்க பழம் ஃபுல்லாக நல்லா தரமாக இருக்கும் மேடம் நீங்கள் உங்களுக்கு பிடிக்கலனா நீங்கள் அன்றைக்கே சொல்லிருங்க உங்களுக்கு நான் உங்களுக்கு ரிட்டன் கூட பண்ணிக்குவோம் மேடம் ஓகேவா மேடம் டிஸ்கவுண்ட்டுன்னு பார்த்தா உங்களுக்கு பத்துரூவா இருபதுருவா மேடம் பண்ண முடியும் அதற்கு மேலே நம்பள்கிட்ட பண்ண முடியாது மேடம் விலைய ரொம்ப கம்மியாகதான் விற்கிறோம் மற்ற கடையை கம்ப்பர் பண்ணும்போது ஓகேவா மேடம் ஓகே மேடம் வந் ஓகே மேம்